ஹலோ இது ஜெயராம் காண்ட்ராக்ட் காரருங்களா நம்ம வீட்டில் ஒன்று ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்க பண்ணிக்கலாங்களா ஆளுக எல்லாம் கரெக்டாக ஆளுகயெல்லாம் வந்து ஏன்னா கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் ஆ எப் அது எப்படி சதுரடி கணக்குங்களா ஒட்டு மொத்த காண்ட்ராக்ட்டுங்களா சரிங்க சரிங்க சரிங்க நாம வந்து ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒரு திருவிழா வருது அங்கே போகணும் அதுக்குள்ள கு வேலைய கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம் அதுக்காக முடிச்சிடலாங்களா சரிங்க உங்களை வந்து எங்கே தொடர்புக்கொள்கிறது சரிங்க எங்களுடைய அட்ரெஸ்ஸை நாங்கள் உங்களுக்கு இதில் ஃபோன் மூலிமா ஆப் மூலிமா அனுப்புகிறேன் வாட்ஸ்ஆப் மூலிமா அனுப்புகிறேங்க அப்புறம் மெ மெட்டீரியல் எல்லாம் எப்படி நாங்க உங்களுக்கு மொத்தமாக காண்ட்ராக்ட் கொடுத்துட்டா நீங்கள் நல்ல மெட்டீரியலாக போட்டு ஃபுல்லாக செஞ்சுருவீங்களா

கீழே மேலே வந்து பூச்சியெல்லாம் நல்ல பெயிண்ட்லேருந்து எலெக்ட்ரிஷியன் வேலை வரைக்கும் எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிறணுங்க ஆ அது கீழே வர டைல்ஸ் ஒட்டுற வரைக்கு அதை அதை ரூமில் வந்து இது உள்ள இது ஹோம் தியேட்டர் மாதிரி செட் பண்ணுறோங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணி சரி சரிங்க அப்புறம் உள்ளுக்குள்ளாற இந்த லைட்டு கொஞ்சம் இந்த டெக்கரேஷன் பண்ணணுங்க அது எலெக்ட்ரிஷியன் செட்

சரி சரிங்க அப்புறம் ப்ளை ப்ளைவுட்டு சூஸ் பண்ணி நாங்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கிற சரி சரிங்க நல்ல கம்பெனியான டைல்ஸ் நல்ல கம்பெனியான டைல்ஸ்ஸு வாங்கி ஒட்டணுங்க சரிங்க சரிங்க உங்களை வந்து நான் தொடர்புக்கொள்கிறேன் நன்றிங்க